ஹலோ ஆ ஆமாம் ஆமாம் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் ஆ அப்படியா ஆமாம் மயிலாடுதுறை எங்கேம்மா போகணும் என்னைக்கு போகணும் நாளைக்கா எத்தனை பேர் வர்றீங்க ஆ அப்படியா சரி சீர்காழி சட்டைநாதர் கோவிலுக்கு போகணுமா அது மதியத்துக்கு மேலே தானேப்பா அந்த கோவில் திறந்துருக்கும் சரி மூணு மணிநேர ட்ராவல் இருக்குது அமௌண்ட் வந்து ஐயாயிரருவா என்ன சொல்கிறீங்க பெட்ரோல் டீசல் செலவலாம் இருக்குது எப்படி குறைச்சிக்கிறது கட்டுப்படி ஆகாது நீங்கள் வாங்க பேசிக்கலாம் எத்தனை பேர் வர்றீங்க பத்து பேர் வர்றீங்களா உங்களை நாங்கள் விட்டுவிட்டு உடனே வந்துடணுமா இல்லை திரும்ப நான் உங்களை அழைச்சுட்டு வரணுமா அழைச்சுட்டு வரணுமா அப்படினா வெயிட்டிங் சார்ஜுலாம் இருக்குது கண்டிப்பாக ஒரு ஆறாயிரம் வரும் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் உங்களுக்காக ஒரு ரெண்டாயிரம் குறைச்சிட்டு ஒரு நாலாயிரரூபா தாங்க கண்டிப்பாக அழைச்சுட்டு போயிட்டு வர்றோம் நாளைக்கு காலைல ஒம்போது மணிக்கெல்லாம் வந்துடும் வேனு ரெடியாக இருந்துக்கங்க ஏன்னா போகிறதுக்கு மூணு மூணு மணிநேரமாது குறைஞ்சது ஆகும் ஆ மதிய சாப்பாடெல்லாம் வந்து நீங்கள் தான் பார்த்துக்குணும் ஆ சரிங்களா நீங்கள் வந்து திரும்ப என்னன்னு சொல்லிட்டு திரும்ப இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஆ ஆ வேறு ஒன்றும் வேறு ஒன்றும் தேவை இல்லைலங்க ஆ சரிம்மா